அப்புறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்க ஸ்கூல் படிக்கும் போது அவங்கள்லாம் நல்லா இருக்கறாங்க அவங்ககிட்ட அப்பப்போ பேசின்னு டெய்லி டெய்லி வாரத்தில் ஒரு நாள் ஸ்கூ வெளியே க எங்கையா வெளியே போய்விட்டு பார்க்குக்கு போய்விட்டு நல்லா சுற்றின்னு ஜாலியாக அவங்க கூட பேசினே இருப்போம் அதனால் ஃப்ரெண்டுங்கள்லாம் நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க எங்கள் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க அஞ்சு நாலு அஞ்சு பேருது அவங்களும் இவங்களும் சித்தப்பா பெரியப்பா எல்லா சொந்தங்களும் எல்லா இங்கே இருக்காங்க அவங்கள்லாம் நல்லா பார்த்துக்குனு பேசின்னு நல்லா நிம்மதியாக இருப்போம் ஆனால் எல்லா வாரத்தில் ஒரு நாள் லீவ் போட்டு எல்லாம் ஜாலியாக சும்மா எங்கேயாது டூரு கீர் போய்விட்டு வருவோம் நல்லாவே கம்பெனிக்கு போ இல்லைனா ஃபேக்ட்ரிக்கு போவோம் எங்கையாச்சும் வெளியே போய் சு பார்க்கு கீர்க்கு எல்லாம் சுற்றிட்டு நல்லா ஹோட்டலில் சாப்பிட்டு கீப்பிட்டுட்டு வருவோம் நல்லா நிம்மதியாக அப்புறோம் சாயங்காலம் ஆனால் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம் எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து வீட்டில் எல்லா வந்து எல்லா கிருஷ்ணகிரிக்கு அவங்கள்லாம் கிருஷ்ணகிரின்னா கிருஷ்ணகிரிக்கு அங்கே இல்லைனா வெளியே வந்து அவங்க பாட்டு அவங்க போய்னே இருப்பாங்க